இப்பெலாம் மலிவு விலையில் எந்த மருந்தும் கிடைக்கிறது கிடையாது இப்போ மருந்துக்கெனே தனியாக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போது இலவசமாக ஜிஹச்யில் வந்து எல்லாம் தந்தாலும் தராங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதுக்கெனே தனியாக அங்கே சரி அங்கே வந்து சரி பண்ண முடியலனா அவங்க வந்து நீங்கள் பிரைவேட் ஹாஸ்ப்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கெனே நம்ம தனியாக லாக்ஸ் கணக்கில் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இதுக்கென்னு தனியாக ஃபிரியாக தனியாக ஒரு வேன் வச்சுலாம் மருந்தெலாம் வந்து செக் பண்ணுறாங்க அதில் வந்து நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது